ஹலோ ஹ கேப் ட்ரைவரா வெளியே போகிறதுக்காக கார் புக் பண்ணியிருந்தேன் எங்கேருக்கிங்க அண்ணா அண்ணா நான் இங்கே வந்து ஸ்கூல் பக்கத்தில் நின்றுட்ருக்கேன்ணா மளிகை கடை இருக்குல்லை அங்கே பெரிசா நீங்கள் எங்கே இருக்கீங்க ஓ அங்கே இருக்கீங்களா சரிணா என் பக்கத்திக் தான் இருப்பீங்க போல லொக்கேஷன் ஷேர் பண்றீங்களா ஆ சரிணா அ அண்ணா நான் உங்களை பார்த்துட்டேன்ணா ஆ சரிணா தேங்க்யூ